மாட்டுக்கு உடம்பு சரியில்லன்னா ஹாஸ்பத்திரி ஓட்டிப் போவோம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கே டாக்டரை வரை வச்சி வைத்தியம் பார்ப்போம் வைத்தியம் பார்ப்போம் அவரு வரை டாக்டரு வருவாரு இன்ஜக்ஸன் போடுவாரு மருந்து போடுவாரு எல்லாமே பண்ணுவார் அது போட்டாருன்னா சரி ஆகிடும் சரி ஆகிடும் அப்புறோம் பணம் என்ன ஒரு இரநூறு முந்நூறு கேட்பாரு கொடுத்து அனுப்புவோம் அப்புறம் சே ஒரு ரெண்டு மூணு தரம் போட்டோமுன்னா சரி ஆகிடும் இழுட்டாந்து போட்டோமுன்னா மாடு நல்லா ஆகிடும் ஒன்னும் பிரச்சனை இல்லை கால்நடைக்கு ஓட்டி போவோம் ஹாஸ்பத்திரிக்கே ஓட்டிகிட்டு போனோம்னா அது ச சரி ஆகிடும்